உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர மற்றது ஒன்றும் செய்கிறதுக்கு முடியாது அதுக்கு யோகாப் பயிற்சின்னாக்கா யோகா செஞ்சாக்கா மன அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் தெளிவும் அந்தந்த யோகாப் பயிற்சிக்கு அந்தந்த குறியீடுகளுக்கு நன்றாக வேலை செய்யும் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் சிறந்த உணர்வுகள் நன்றாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் அதிகம் அதிகமாக மன நிம்மதி அடையலாம்